பெண்கள் வந்துட்டு பொழுதுபோக்குக்காக நடனம் ஆடுறது வந்துட்டு நிறைய பேர் ஆதரிக்கிறாங்க யூடூயூப்லெலாம் வந்துட்டு டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போடுறாங்க அதனால அவர்களுக்கு அமௌண்ட் வருது நிறைய வியூவர்ஸ் பார்க்குறாங்க நிறைய பேர் அதை ஆதரிக்கிறாங்க நிறைய பேர் அதை லைக் பண்ணுறாங்க நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு ஸோ அதை வந்துட்டு எதிர்க்கிறவங்களும் இருக்கிறாங்க பட் நிறைய பேர் எதிர்க்கிறாங்க நிறைய ஆதரிக்கிறாங்க டான்ஸ் ஆடறதை நடனக்கலைஞர்கள் என்னனென்ன சவால்களை எதிர்கொள்றாங்கனால் இப்போது ஒரு ஊரில் போய் அவங்க நடனம் ஆடும் போது நிறைய பேர் நிறைய பொருளை விட்டெறிஞ்சு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறாங்க நெ இன்னும் நிறைய கத்தி அவுங் அவங்கள ஏதாச்சும் தப்பாக பேசி இந்தமாதிரி நிறைய டிஸ்டர்ப் பண்ணுறாங்க ஸோ நெ தப்பாக பேசுவாங்க மோஸ்லி பெண் நடனக்கலைஞர்களை ஏதாச்சும் நா ஏதாவது கல்லைவிட்டு எரியறது இந்தமாதிரி டிஸ்டர்ப் பண்ணுவாங்க டான்ஸ் ஆடிகிட்டுருக்கும் போது ஆ ஆ ஆ நிறைய ஆதரிக்கிறாங்க எதிர்க்கவும் செய்கிறாங்க நிறைய சவால்களும் எதிர்கொள்ளுறாங்க